இப்போது எனக்கு டிராவல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பேன் அப்படின்னா ஆப்வியஸாக அது அந்த யுஎஸ் தான் எதுக்காக யுஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அங்கே நம்மளுக்கு அந்த ஜாப் வேக்கன்ஸியும் நல்லாயிருக்கும் அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சேலரியும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பார்ட் டைமில் வந்துட்டு படிச்சிட்டே கூட ஜாப்புக்கும் போகலாம் இந்தமாதிரி அங்கே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது எல்லோருக்குமே ஒரே மாதிரியான எஜுகேஷன் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்தமாதிரியெல்லாம் இருக்கும் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னா இப்போது நம்ம நார்மலாக இப்போ நம்ம மிடில் கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம யுஎஸ் போயிட்டு வந்தோம் அப்டின்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிருவோம் அதாவது நம்மளோட லைஃபோட அந்த ஒரு என்ன சொல்றது வேல்யூவே வந்து ஜாஸ்தியாகும் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம யுஎஸ் போகிறோம் அப்படிங்கிறப்போ அதுவும் இது மட்டும் காரணம் இல்லாமல் யுஎஸ்ஸில் வந்து சுற்றிப் பாக்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கிறதுக்கு அதாவது வந்து நம்ம வந்து பிளேசஸ்ஸை என்ஜாய் பண்றதுக்காக இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கா இருக்கட்டும் அது வந்து நல்ல ஒரு பிளேஸ் நம்மளோட லைஃபை நம்மளே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு இடமா இருக்கும் ஸோ நான் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா கண்டிப்பாக நான் யுஎஸ் தான் போவேன் மற்றபடி எனக்கு வந்து அது இல்லாமல் வந்துட்டு எனக்கு சில ஸ்பெசிஃபிக் இடம்லாம் நம்மளோட வேல்டில் வந்து சுற்றிப் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது வந்து ஆசை அது என்னன்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சிங்கப்பூர் மலேசியா பாரிஸில் வந்து ஐஃபில் டார் அதுக்கப்ற இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை இதுதான் இதுதான் வந்து என்னோட ஒரு எப்படி சொல்கிறது டிராவலில் நான் இங்கேலாம் போனேன் அப்படின்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற தாஜ்மஹாலையும் எனக்கு நேரில் வந்து ஒரு டைம்மாவது லைஃபில் போய் பாத்திரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு வந்து ஒரு எய்ம்